அரசாங்கத்தை ஏமாற்றி வரி செலுத்தாமல் நீங்கள் நிலுவையில் வைத்திருப்பதால் அரசாங்கம் அதன் மூலம் செயல்படுத்த வேண்டிய நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு சிரமப்படுகிறது இப்போ நடிகரெலாம் பார்த்தீங்கன்னா நடிகரெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்குகிற சம்பளத்துக்கு அதுக்கு உண்டான வரியை முழுமையாக செலுத்துறதில்லை ஜிஎஸ்டி வரியை அவங்கவுங்களும் முன் வந்து தன்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அரசு என்ன நிர்ணயிச்சிருக்கோ அந்த வருமான வரியை அனைவரும் செலுத்தும் பட்சத்தில் அரசாங்கம் மக்களுக்குத் தேவையான அனைத்து நலத்திட்டங்களையும் அனைத்து சேவைகளையும் நிறைவாக செய்யும் இதன் மூலம் மக்கள் சிரமமின்றி நலமாக வாழ வ வழிவகுக்கும் ஆகவே ஒவ்வொரு நபரும் ஜிஎஸ்டி வரியை அரசு குறிப்பிட்ட தேதிகளில் முறையாக நம் செலுத்த் விட்டோம் என்றால் நமக்கு எவ்வித பாதிப்பும் கிடையாது ஆகவே அனைவரும் ஜிஎஸ்டி வரியை முன் வந்து உரிய காலத்தில் கட்டி முடிக்க மிக சிறந்ததாகும்